நான் இப்போ வந்துட்டு நான் சின்ன வயசில் நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது எனக்கு எந்தப் பாட்டக் கேட்டாலும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்திச்சி அப்புறம் டான்ஸ் ஆடுறது இந்தமாரி நான் இந்த பாட்டில மட்டுமே எனக்கு பாட்டுப் பாடுறது ஆடுறது இந்த மாரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்பனா எனக்கு அப்போ ஒரு ஆறு வயசு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது அதுவும் எனக்கு அது பாட்டு இப்போ ஸ்ருதி சரணம் இதெல்லாம் இருக்கு இல்லயா இது இப்படி வரணும் அப்படி வரணும்ன்ற ஆர்வம் இருந்திச்சு அப்புறமாட்டிக்கிதுதான் சரி ஓகே நம்ம பாட்டு கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அப்புறம் ஆறு வயசில் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு பாட்டுக் கிளாஸ் அனுப்பிச்சி விட்டாங்க பாட்டுக் கிளாஸ் அனுப்பிச்சு விட வரும்போது சரி ஓகே அப்புறம் இந்த மாதிரி பாட்டுக் கற்றுக்கணும் அப்ப தான் எனக்கு இந்த பாட்டு திறம இருக்குன்றதே கற்றுக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கலாம் விஜய் டிவி ஆடிஷன் போனோம் அந்த ஆடிஷனில் வந்துட்டு செலக்ட் ஆனோன் செலக்ட் ஆகி இப்போ நானும் ஒரு நல்ல ஒரு பாடகராக இருக்கேன் ஆர்வம் எனக்குலான் அந்த பாட்டுமேல இருக்க ஆர்வம் எப்டி தெரிஞ்சிச்சினே தெர்ல அப்பறம் ஓகே அப்டின்ட்டு விட்டுட்டோம்